இப்போ இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் அவங்கள்லாம் அவங்க வீட்டில் வீட்டோட நீ ஸோ அவங்களுக்கு இப்போ க தொலைபேசி கை கையில வந்திருச்சு ஸ்மார்ட் ஃபோனுன்டு அதில் சோசியல் மீடியா வலைத்தளத்தில் அப்பப்போ அங்கங்கே வர்ற அப்படியே திசைமாரி போயிர்றாங்க ஸோ வீட்டு வீட்டில்தான் இக்கிறாங்க ஆனால் வீட்டோட தூரமாக போயிடுறாங்க ஸோ அதேமாரிதான் ஆனால் நிறையப் பேரப் பார்த்து பிரண்ட்ஸோட பேசி ஜாலியாக இருக்கிறதான் அந்தமாரிதான் நினைப்பாங்க பள்ளிக்கூடத்தில் போய் விளையாட்றது பேசுகிறது படிக்கிறது அந்தமாதிரி நிறைய விசயம் நடக் நடக்கும் ஸோ அதேமாதிரி இப்போ நாம்ப போ எ பிரண்ட்ஸோட இருந்தா அது வேறு மகிழ்ச்சியை தரும் வித்தியாசமான ஃபீல் இருக்கும் நம்மளை நம்மளே மறந்து எல்லாமே மறந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சிரிச்ச சிரிச்ச சந்தோஷமாக வாழ்க்கை மாறியிருக்கும் ஸோ அதேமாரிதான் வீட்டுக்கு வந்தாலும் அதேமாரி இருக்கும் ஸோ வீட்டுக்கு வந்தாலும் அதேமாதிரி இருக்கணுன்டு இது பண்ணுறோம் ஆனால் அவ்வளோம் நெரு அவ்வளோ நெருங்கிறது இல்லை வீடு குடும்பத்தோட ஸோ அவங்க பிரண்ட்ஸோடவே இருந்துவிட்டு சந்தோஷமாக இருந்துவிட்டு போயிறாங்க வீட்டுக்கு வந்தா அதேமாதிரி ப பழைய நினைவு பழைய இதுக்கு வேலை தலைவலி கடுப்பு அந்தமாதிரி நிறைய இது சூழ்நிலை இருக்கு தள்ளப்படுறாங்க